எல்லாேருமே வந்துட்டு எல்லாேருமே வந்துட்டு பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிலேயும் சரி நிறையா விஞ்ஞானிகளை பற்றி வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுருப்போம் கணிதத்தில் வந்துட்டு யார் யார் சிறந்து விளங்கினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விஞ்ஞானம் அறிவியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறந்து இருந்தாங்க அப்படின்னெலாம் வந்துட்டு எல்லாேருமே படிச்சுருக்கோம் நான் படித்தது வந்துட்டு நான் நம்ம வந்துட்டு நிறையா பேருத்த படிச்சுருந்தாலும் எனக்கு பிடிச்சது வந்துட்டு யார் யார் அப்படின்னால் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நியூட்டன் வருவார் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்துட்டு முதல்ல அவர் தான் வந்துட்டு முதல்ல நியூட்டன் வந்துட்டு என்ன பண்ணிணாருன்னா புவி ஈர்ப்புவிசையை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு அதாவது வந்துட்டு அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாரு அப்போது வந்துட்டு அவர் தலையில வந்துட்டு ஒரு ஆப்பிள் பழம் விழுந்துதான் அதை வச்சு இது ஏன் கீழேதான் வருது ஏன் மேலே போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது புவி ஈர்ப்புவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு நியூட்டன் நம்மெலாம் என்ன பண்ணியிருப்போம் மரத்தடியில் உட்காந்திருந்தாலும் ஏதாவது ஆப்பிள் விழுந்ததுன்னா அதை வந்துட்டு அவ்வளவாக கண்டுக்கிட்டு கண்டு கொண் கண்டுகிட்டு இருந்திருக்கமாட்டோம் ஆனால் அவர் வந்துட்டு அதை வைச்சு ஒரு புதிய விசையே கண்டுபிடிச்சிட்டாரு அதை வச்சு தான் நம்ம இப்போவரைக்கும் வந்துட்டு நம்மளோட காலத்தை வந்துட்டு ஓட்டிக்கிட்டிருக்கோம் அப்படிகிறதான் இது ஸோ அதனால் தான் வந்துட்டு அவரை வந்துட்டு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல வந்துட்டு நியூட்டன் அடுத்தது வந்துட்டு யாருன்னால் பல்ப் இப்போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு படிக்க முடியுது எழுத முடியுது நம்மளால் வந்துட்டு அதாவது வந்துட்டு பொழுது பொழுதுப்போனதுக்கு அப்புறமும் கூட நம்மளோட வேலைகளை இராத்திரியில் கூட நம்மளோட வேலைகளை வந்துட்டு பண்ண முடியுது அப்படின்னால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு பல்ப் அப்படின்னு சொல்லி சொ பல்பை சொல்லலாம் அந்த பல்பை கண்டுபிடிச்சது கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா பற்றாது பல்பை கண்டுபிடிச்சிருந்தாதான நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சது வந்துட்டு யாருன்னால் எடிசன் அவர் தான் வந்துட்டு பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு கோப்பர் நிக்கஸ் அவர் வந்துட்டு கோப்பர்நிக்கஸ் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாருனா வந்துட்டு சூரியக்குடும்பம் சூரியக்குடும்பம்னால் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் நடுவில் வந்துட்டு சூரியன் இருக்கும் சுற்றிலையும் வந்துட்டு இத்தனை கோள்கள் இருக்கும் அது வந்துட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை சுற்றிட்டு வர்றதுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் ஆகும் அது வந்துட்டு இப்படி தான் சுற்றிட்டு வரும் இப்போது பூமினால் அதை வந்துட்டு பூமி வந்துட்டு தன்னை தானே சுற்றி வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு சுற்று சுற்றறிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மொத்த சூரியனையும் சுற்றி வரும் அப்படின்னெலாம் சொல்லி கண்டுபிடிச்சது வந்துட்டு யாருன்னால் கோப்பர்நிக்கஸ் அப்படிகிறவருதான் வந்துட்டு கண்டுபிடிக்குறாரு அடுத்தது வந்துட்டு அந்த சூரியக்குடும்பம்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்குறது கோப்பர்நிக்கஸ்னால் அந்த சூரியக்குடும்பம் வந்துட்டு எப்படி இயங்குது அதை சுற்றிலையும் என்னென்ன இருக்குது சூரியக்குடும்பத்துக்கு போகணும்னா நம்ம எதெல்லாம் தாண்டி போகணும் அதை பால்வெளி மண்டலம் அந்தமாதிரிலாம் இருக்கல்லவா அதெல்லாத்தையுமே வந்துட்டு அதோட இயக்கம் அது எப்படி இயங்குது ஒரு சூரியன் இருக்குது சரி சூரியனுக்கு அடுத்து இந்த கோள் தான் இருக்கா அதுக்கடுத்து இந்த கோள் தான் இருக்கா இது இதை இவ்வளோ நாளில் சுற்றி வருதா அப்படின்னுலாம் சொல்லி அதோட இயக்கத்தை கண்டுபிடிச்சது வந்துட்டு யார் அப்படின்னால் கெப்லர் அப்படிகிறவருதான் அதுக்கடுத்தது வந்துட்டு யாருன்னால் நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கிற அலைப்பேசி இப்போது வந்துட்டு கைப்பேசியாக மாறிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாத்துடைய வீட்லேயுமே வந்துட்டு இந்த அலைப்பேசி அப்படிகிறது ஒன்று வந்துட்டு இருந்திருக்கும் அதுவும் வந்துட்டு பழங்காலத்துல வந்துட்டு அலைப்பேசி அப்படிகிறது ம எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும்னு அப்போது அவங்களுக்கு கேட்டால்தான் தெரியும் அப்போது அந்த அலைப்பேசியை கண்டுபிடிச்சது வந்துட்டு யாருன்னால் கிரகாம் பெல் அப்படின்னு சொல்கிறாங்க அவரால் தான் வந்துட்டு அலைப்பேசி அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அதிலிருந்து மாற்றம் ஆகி ஆகி நம்ம தேடி தேடி இப்போது வந்துட்டு நம்ம இவ்வளோ நவீனமான கைப்பேசியில் வந்து நிற்குறோம் அவர் அலைப்பேசி கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நமக்கு அந்தமாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிகிற எண்ணமே வந்துட்டு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இவ்வளோ இது இருக்குது சரி இதில் இருந்து இதைவிட இன்னும் இன்னுமே வந்துட்டு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சது தான் அதாவது வந்துட்டு லூயி பிரெய்லி அப்படிகிறவங்க கண் தெரியாத குழந்தைங்கள் எல்லாமே வந்துட்டு படிக்கணுமில எல் எல்லாம் இருக்கிறவங்க படிக்கிறது படிக்கிறது வேறு கண் தெரியலை அப்படிகிறதுக்காக அவங்க படிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்களும் படிக்கணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிகிறதுக்காக அவங்களும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு எந்தமாதிரி சொன்னால் தெரிய வரும் அவர்களுக்கு எந்தமாதிரி சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரெய்லி அப்படிகிற ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிக்குறாங்க இது வந்துட்டு எப்படின்னால் தடவி பார்த்து அது என்னென்ன எழுத்து என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதிலருந்து கண் பார்வையற்றவர்கள் வந்துட்டு அதை படித்து அதிலருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு கணிதமேதைகள் கணிதமேதை அப்படின்னாவே வந்துட்டு எத்தனை பேர் இருந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்துட்டு கணிதமேதை ராமானுஜம் தான் அவர் பேர் வந்துட்டு சீனிவாசன் ராமானுஜம் அப்படிகிறதையே மறந்து போய் கணிதமேதை ராமானுஜம்னு மாறிடுச்சு அந்தளவுக்கு வந்துட்டு கணிதத்து மேலே பற்றுள்ளவர் கணிதத்துக்காக நிறையா செஞ்சவர் நிறையா கண்டுபிடிச்சவரு வந்துட்டு அவர் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தை தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவருதான் வந்துட்டு அவர் முப்பத்து மூணு வயது முடிகிறதுக்குள்ளயே இறந்துடுறார் ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்துட்டு கணிதத்தில் என்னென்னலாம் மாற்றம் கொண்டுட்டு வர முடியும் என்னென்னலாம் வந்துட்டு கணிதத்தை வந்துட்டு தெப்புத்தேத்தி அனுப்ப முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுறாரு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேலே தேற்றங்கள் வந்துட்டு எழுதிக் கொடுத்துட்டு போகிறாரு அப்புறம் எண் கோட்பாடு அதெல்லாம் வந்துட்டு நிறையாவே பண்ணித்தரறாரு இவர்தான் வந்துட்டு எத்தனைப் பேர் இருந்தாலும் கணிதமேதை வந்துட்டு ராமானுஜம் மட்டும்தான் இவர்களாம் தான் வந்துட்டு விஞ்ஞானிகள் கணிதமேதைகள் நான் படித்தவரைக்கும்